கேட்குதுங்க சார் பேங்க்லிருந்து தானே பேசுறீங்க பேங்க்லிருந்து தானே பேசுகிறீங்க உங்கள் பேங்கில் அக்கௌண்ட் வைச்சுருக்கேன் சார் நான் பணம் டெப்பாசிட் பண்ண பண்ண எனக்கு வந்து அதிக பணம் நீங்கள் பிடிச்சக்குற மாதிரி காட்டுது சார் எங்களுக்கு டெப்பாசிட் பண்ணுறோம் சார் டெபாசிட் பண்ண பண்ண அமௌண்ட் எங்களுக்கு கம்மியாகுது சார் ஆ யெஸ் சார் அப்படிங்களா சார் கட்டியெல்லாம் கொடுக்கறது கிடையாது சார் லோன் போட்டிருக்கீங்களான்னு கேட்டீங்களா ஆ லோன் போட்டுருக்கேன் சார் சார் நாங்கள் லோன் போட்டு பர்ஃபெக்ட்டாக கட்டிக்கிட்டு தான் சார் இருக்கோம் இருந்தாலும் அக்கௌண்ட்லேந்து அமௌண்ட் பேய்டாருக்குது சார் அமௌண்ட்லாம் கரெக்டாதான் சார் கட்டிகிட்டிருக்கோம் வேறு எப்படி இது மாதிரி ஆகுது

இல்லை ஏ ஓகே சார் கட்ட

சார் பத்து நிமிஷத்தில் பார்த்துட்டு சொல்லுங்கள் சார் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் சார் ஆ தேங்க்யூ சார்